கர்நாடகாவில் எரியூரில் நாங்கள் குடியிருந்தோம் அதை விட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டோம் அங்கே எரியூ எரியூரில் இருக்கும் போது எரிவாய்வு சிலிண்டர் வச்சுருந்தோம் அது தமிழ்நாட்டுக்கு வந்து மாற்றணும் எங்கள் ஐடி நம்பரு இன்னும் நாலு நம்பரு ஐம்பத்தாறு முப்பத்தாறு நம்பரு ஐடி கொடுத்துருக்கோம் ஐடி கொடுத்து இது மாதிரி மாற்றறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் மாற்ற முடியலை